நான் வந்து ஒரே ஒரு டைம் வந்து மரத்தில் வந்து செலை செஞ்சேன் அதை வந்து விநாயகர் செலை தான் அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சவாலாக இருந்துச்சு அந்த மாதிரி நான் வந்து இது வரைக்கும் முன்னாடியும் செஞ்சதே இல்லை அதையும் நான் நிறைவு பெற செய்தேன் ஆனால் நான் வந்து முயற்சி செஞ்சேன் என்னோடய முயற்சி செஞ்சேன் அந்த முயற்சி வந்து பாதிலையே நின்றுச்சு அன்றைக்கு நான் டிரை பண்ணேன் பட் அது என்னால் முடியலை ஆனாலும் அந்த முயற்சியை விடலை இப்போ வரையும் நான் அதை செஞ்சுட்டு தான் இருக்கேன் நான் இதுவரையும் என்னால் அதை முடிக்க முடியலை ஆனால் அந்த நானும் நிறையா பேருகிட்ட வந்து நான் போய் கேட்டேன் அவங்க வந்து நீ தொட்டதை நீயே செஞ்சு பழகு அப்படினாங்க அதனால நான் செஞ்சுக்கிட்ருக்கேன் முடிச்சிருவேன்னு நான் நம்பறேன்